ஹலோ சார் நான் ராம்குமார் பேசுகிறேன் சார் சாரு இசிஇ டிப்பார்ட்மெண்ட் இசிஇ டிப்பார்ட்மெண்ட் சார் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார் என் ஐடி ஐடி கார்டு மிஸ் பண்ணிவிட்டேன் சார் காணும் வீட்லலாம் தேடி பார்த்தேன் நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்கு சார் ஸ்டார்ட் ஆவுது அதான் அதுக்கு ஐடி கார்டு வேணும் வாங்கணும் சார்

நேற்று காலேஜ் விட்டு வீட்டுக்கு போகும் போது அங்கே ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு சார் ட்ராவலிங்க்கில் ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கும் சார் ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து அதெல்லாம் நாங்கள் நல்ல குட் பாய் தாங்க சார் நான் எந்த பிரச்சனையும் இல்லை வேணாலும் எங்கள் ஹெச்சோடி சார்கிட்ட கேட்டுக்கோங்க சார் அவர் தான் போய் பிரின்சிபாலை போய் பார்க்க சொன்னார் சார் ஆமாம் சார் நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சார் ஆ காலையில் ஆரமிக்கிது எக்ஸாம் ஆமாம் சார் அதான் சார் எதாவது டெம்பரவரி ஐடி கார்டாச்சும்

ஆ ஓகே சார் சார் இன்னைக்குள்ளே இன்னைக்குள்ளே கிடைச்சிடுமா சார்

ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார்